இந்த தமிழ்மொழி வளர்ச்சியால் பிறமொழிகளின் வளர்ச்சி தமிழ் மொழிக்கு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துதுன்னால் நம்ம ஆளுங்க எல்லாமே வந்து தமிழ்மொழியை தான் பேசுகிறாங்க முக்கியமாக வந்து ஹிந்தி அந்த இங்கிலிஷ் வந்து கட்டாயமாகிடுச்சு இப்போதைய நிலமையில கட்டாயமாகிடுச்சி அதனால் அவங்க பேசுகிறதே வந்து நம்ம தமிழ் மொழி வளரலை அதனால் அதுக்கு கொஞ்சமாக கம்மியாக இருக்குது தமிழ்மொழி இருந்தாலும் அவங்க ஃபேமிலிஸ் பசங்க எல்லாமே வந்து எந்த மொழியோ அந்த மொழியே கற்றுக்கொடுக்குறாங்க ஹிந்தின்னால் ஹிந்தி தெலுங்குன்னா தெலுங்கு மற்ற மொழியைத்தான் கற்றுத்தராங்களே தவிர ஃபஸ்ட்டு தமிழ் மொழியை கற்றுத்தரதில்ல அதனால் தாக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தியது நம்மளுக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்தக் கூடாதுன்னு தான் இப்போது புரிஞ்சிக்கலைன்னாலும் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி மொழிக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு பண்ணிக்கொடுப்பாங்க எப்படி ப பழையக்காலத்து புதையல்லாம் இப்போ தோண்டி எடுத்து அதை பொக்கிஷமாகவும் பார்க்குறாங்களோ அதேமாதிரி தமிழ் மொழியும் இது பண்ணுவாங்க அதுதான் சைனா இதுமாரி பழைய ஊரெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊரில் நாட்டிலலாம் என்ன பண்ணாங்கன்னால் தமிழ் மொழியை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி திருக்குறள் சிலப்பதிகாரம் இதுமாரி தமிழ் புக்ஸையே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க இதில் படிக்கிறாங்க அது கொஞ்சம் நல்லதாக இருக்குது இந்த இது எல்லா இதுக்கும் உதவும் நம்ம நம்பலாம் நம்ம தமிழ் மொழி இன்னும் கொஞ்சம் வளரும் செம்மொழியாக மாறும் இப்போ செம்மொழினால் யாராலேயும் இது பண்ணதில்லை அதுமாதிரி வரும் அதுக்காக நம்ம அதை பார்த்து நம்ம அதை செய்யலாம் தமிழ் மொழி வளர்ந்து தான் வரும் ஒன்றும் இதுவாகாது இப்போ அவங்க வந்து ஹிந்திக்காரங்கலாம் வந்து பேசாததினால ஹிந்திலியே பேசுகிறது அந்தந்த லாங்குவேஜ்லேயே பேசுகிறதுனால அந்த தமிழ் ஃபஸ்ட் லாங்குவேஜ் கம்மி ஆகிடுச்சி அந்த இது பண்ணாமல் நம்ம போக போக சரி ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு வரும்